ஹலோ ஹலோ சேவை சேவை மையமா ஆ இது சேவை மையமா அது என் ஆதார் கார்ட் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு அது வந்தா எடுத்து கொடுத்துட்வீங்களா இல்லையே ஏதுமே செராக்ஸ் இல்லையே ஒன்றும் இல்லை ஆ சரிங்க சரி சரி

ஆ சரிங்க ஆ ஆ ஆ சரி சரிங்க ஆ சரி சரிங்க ப ஆ சரி சரி சரிங்க அது அமௌண்ட் எக்ஸ்ட்டா தேவைப்படுங்களா இல்லை அதே அமௌண்ட்டு வேறு ஒன்றும்

சரி சரி அதுதான் பக்கத்தில் நூறு வாங்குறாங்க எண்பது வாங்குறாங்க அதுக்குதான் கேட்டேன் ம் ஆ ஆ ஆ சரி சரி என்ன ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் வாங்கிக்கலாமா லேட் ஆகுமா ஆ ஆ சரி சரி ஆ ஆ ஆ ஆ சரி சரிங்க ம்